ஆ சொல்லுங்கம்மா ஆமாங்க எங்கள் கம்பெனியில் ஒரு வேகன்ட் இருக்குது நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க சரிங்க சரிங்க ஏதாவது கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கு தெரியுமா சரிங்க சரிங்க சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா அந்த மாதிரியெலாம் உங்களுக்கு தெரியுமா ஆ கண்டிப்பாங்க நான் இப்போ இந்த ஜாப்பு வேலையை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரிங்க இங்கே நம்ம என்ன பண்ணுவோன்னால் ஒரு அந்த சூரிய கதிரெல்லாம் ஈர்க்கக்கூடிய ஒரு சூரிய க தட்டு இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம வாடகைக்கு எடுப்போம் வாடகைக்கு எடுத்து அது மூலயமா நமக்கு சில அவங்க அந்த வேலை பார்க்குறதுனால நமக்கு சில காசுகளெலாம் கிடைக்கும் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டரு யூஸ் பண்ண தெரியுமில நீங்கள் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா எல்லாம் படிச்சுருக்கீங்க நீங்கள் இங்கே கம்பெனிக்குள்ளே வந்துவிட்டாலே அவங்க வந்து அதுக்கான கோடு எல்லாமே கொடுத்து உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க சரிங்களா ட்ரைனிங்கும் கொடுத்து அது வந்து ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் போகும் நீங்கள் அந்த ட்ரைனிங்கில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் வாங்கணுன்னால் உங்கள் பேரில் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஏன்னால் நீங்கள் வந்து காசு கட்டிதான் சேர போகிறீங்க ஆ ஆ க கட்டனோன்னே உங்கள் பேரில் அது வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும் சரி அப்புறம் உங்களுக்கு அவங்க அதை எப்படிலாம் பண்ணணும் சிஸ்டத்தில் எப்படி போட்டு அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுனெலாம் சொல்லித் தருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கட்ன காசை வந்து ஒரு மாதம் நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்கள்ல அதுக்கு அதுக்கான காசாகதான் அது பார்ப்பாங்க திருப்பி வராது வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு அது வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸ்டைபெண்ட் மாதிரி உண்டு நீங்கள் பண்ணுற வேலையில் இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு பத்து டென் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க ஆமாம் ஆமாம் பத்து பர்சன்டேஜ் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க இது வந்து ஒரு நல்ல ஜாப் தான் நீங்கள் தைரியமாக ஜாயின் பண்ணலாம் உங்கள் நீங்கள் இப்போ ட்ரைனி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப்பில் நீங்கள் ஆரம்பத்தில் இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் தருவாங்க போக போக நீங்கள் ஒரு மேனேஜர் லெவல் அந்த மாதிரி எல்லாம் கூடுகிறதுக்கு உள்ளே நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அப்படி கூடி மேலே மேலே போய்விட்டீங்கன்னா உங்களுக்கு அறுபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குகிறதுக்கு ஆப்பர்ச்சுனேட்டிஸ் இருக்குதுங்க ஆ சரிங்க உங்கள் டீட்டெய்ல்ஸ்ஸெலாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் எழுதிக்கிறேன் ஆ சரி உங்கள் பேர் என்ன ஆ ஆ ஆ சரிங்க அப்பா பேர் ஆ சரிங்க நீங்கள் மேரிடா அன்மேரிடாங்க ஆ சரிங்க மேம் ஓகே உங்கள் வயது ஆ சரிங்க என்ன படிச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க ஆ சரிங்க சரிங்க இதுக்கு மு ஆ ஆ ஆ சரிங்க சரிங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா ஆ சரிங்க சரிங்க சரி உங்கள் கான்டெக்ட் நம்பர் சொல்ல முடியுமா எழுவத்தெட்டு அறுவத்தேழு ஸீரோ மூணு நாப்பத்தேழு தொண்ணூத்தொன்று சரிங்க சரிங்க இங்கே இந்த ஒரு வெப்சைட் வந்து நான் இந்த நம்பருக்கு அனுப்புகிறேன் நீங்கள் வந்து பாருங்க இது ஒரு நல்ல கம்பெனி தான் சரிங்களா ம் சரிங்க சரிங்க ஆஃபர் லெட்டர் நாங்கள் அனுப்புகிறோம் ம் சரி ஆ சரிங்க